எனக்கு வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அங்கே என் ஃபிரண்ட்ஸ்லா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் ரொம்ப நாளாக படித்திருக்கோம் ஸ்கூலும் வந்து ரொம்ப நாள் பழகின ஸ்கூலு அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் இருப்போம் நாலு பேரும் ரொம்ப இணைப்பிரியாத நண்பர்கள் நாங்கள் எப்போவுமே நாலு பேரும் சேர்ந்துதான் இருப்போம் பிரிஞ்சே இருக்க மாட்டோம் நான் எங்கே போனாலும் ஸ்கூலில் எந்த விசேஷமாக இருந்தாலும் ஆண்டுவிழாவாக இருந்தாலும் நாங்கள் நாலு பேர் இல்லாமல் செய்ய மாட்டோம் நாங்கள் நாலு பேர் இருப்போம் எப்போ பார்த்தாலும் வந்து இந்த ஃபிரண்ட்ஸ் வந்து ரொம்ப உயிர் நண்பர்கள் அவங்க வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் பீச்சுக்கு போனாலும் என் ஃபிரண்ட்ஸோடு வண்டியில் பைக்கில் எங்கியாவது வெளியில் போனாலும் நாங்கள் சேர்ந்துதான் போவோம் நாங்கள் நாலு பேரும் நாங்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு வண்டி வைச்சிப்போம் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஏறி போவாங்க வெளியிலலாம் போய் ஜாலியாக இருப்போம் நான் என் ஃபிரண்டு எல்லாம் வந்து ஸ்கூலில் வேறு வேறு ஒரே கிளாஸாக இருந்தோம் டென்த் வரைக்கும் ஒரே கிளாஸாக இருந்தோம் அப்றம் லெவன்த்துக்கு மேலே வந்து எங்களை பிரிச்சுட்டாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மென்ட்டுக்குள்ள போய் ஒரு ஒரு இதுக்குள்ள கிளாஸுக்குள்ள போய்விட்டோம் என் ஃபிரண்ட் வந்து எல்லாம் வந்து ஏ கிளாஸு இங்கிலிஷ் மீடியோம் அவன் வந்து நானும் தமிழ் மீடியத்தில் இருந்தோம் அப்றம் சேர்ந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்றம் வந்து எங்களை பிரித்து போட்டாங்க நான் அவன் வந்து இன்ஜினியரிங் குரூப்பு நான் வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபிரண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேர் அந்த ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃபிரண்ட்ஸ் ஒரே கிளாஸு அவுனுக ரெண்டு பேரும் ஒரே கிளாஸு அவன் வந்து இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணி இன்ஜினியரிங் உள்ள ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தானுக இன்ஜினியரிங் கிளாஸில் நாங்கள் வந்து அக்கவுண்ட்ஸ் படித்தோம் நான் வந்து அக்கவுண்ட்ஸ் மேக்ஸ் வராது எனக்கும் என் பிரண்டுக்கும் அதனால் நான் வந்து அக்கவுண்ட்ஸை சூஸ் பண்ணேன் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப ஈசியான சப்ஜெக்ட்டு அதனால தான் அக்கௌண்ட்ஸை சூஸ் பண்ணேன் இன்ஜினியரிங்கில் வந்து மேக்ஸ் வேணும் அதனால் மேத்தமேட்டிக்ஸுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸ சூஸ் பண்ணலை அவனே என்னை கேட்டான் ஏண்டா இது மாரி சூஸ் பண்ணுற கொஞ்ச நாள் ஈஸியாக இருக்குமே ஏன் இதுமாதிரி உனக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணால் மேக்ஸுலாம் கொஞ்சம் ஈசியாக இருக்குமே மேக்ஸ்லாம் ஈஸியாக கஷ்டமாக இருக்கிற மாதிரித்தான் இருக்கும் ஆனால் ஈசியாக இருக்கும் அதனால தான் நீ மேக்ஸ் சூஸ் பண்ணுடா அப்படின்னு என் ஃபிரண்டு ரொம்ப இது பண்ணி கேட்டான் நாங்கள் பிரிஞ்சு அதனால் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டோம் நாங்கள் நாலு பேரும் ஆனால் விட்டுக்கு காலைல சேர்ந்து போனாலும் ஒரே மாதிரியே சேர்ந்து தான் போவோம் வரும்போது சேர்ந்து தான் வருவோம் ஒரே ஒரே ஸ்கூல் ஒரே ஸ்கூல் தான் ஆனால் எனக்கு அந்த நாலு பேரை ரொம்ப பிடிக்கும் அது பிரிஞ்சு இருந்ததுனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் ஸ்கூலு வந்து ரொம்ப பெரிய ஸ்கூலு எங்கள் எங்கள் ஊர்லேயே ரொம்ப அந்த ஸ்கூலு ரொம்ப பெருசு அதனால் அந்த ஸ்கூலை ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஸ்கூலேருந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் ஸ்டாப்ஸும் வந்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்களோட பையனை படிக்க வைக்கிற மாதிரி எங்களை நல்லா படிக்க வைச்சி நல்லா மார்க் நான் வந்து நல்லா மார்க் எடுத்தேன் ஒரு ஐநூற்றி ஐம்பது மார்க் எடுத்துருக்கேன் அதுக்கு காரணமே அவங்கதான் என் ஃபிரண்ட் எல்லோருமே நல்ல மார்க் அந்த ஸ்கூலில் படித்ததுனால ஃபஸ்ட்டு மார்க்கே நான் தான் என் ஃபிரண்டெல்லாம் ரொம்ப மார்க் கம்மிதான் நான் தான் அதில் மார்க் ரொம்ப அதிகம் நான் வந்து ஸ்கூலில் பஸ்ட் மிட்டர்ம்ல வந்து அறநூறுக்கு ஒரு ஐநூறு மார்க் எடுத்தேன் எல்லோரும் வந்து எல்லா ஸ்டாஃப்பும் என்னை வந்து பாராட்டினாங்க என்னடா தம்பி நல்லா படிக்கிறியே நீ படிக்கமாட்டியேன்னு அப்படின்னு நெனைச்சாங்க நல்லா படித்தேன் அப்றம் வந்து செகண்ட் இதில் நல்ல மார்க் எடுத்தேன் செகெண்ட் டெஸ்ட்டுலாம் நான் நல்லா படித்ததுனால எனக்கு வந்து சார் வந்து ரொம்ப நல்லது நல்லா படிக்கிறப்பா நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு என்னை ரொம்ப உற்சாகபடுத்தினாங்க எங்கள் ஹெச்எம்மு ரொம்ப நல்ல மனுசன் எங்களுக்கு பீஸுலாம் அவரே நல்லா படிக்கிறதுனால அவரே ஏற்றுக்கிட்டாரு அதனால எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீ நல்லா படிக்கிறடா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால ஸ்கூலில் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் பிரெண்ட்ஸுலாம் சேர்ந்துதான் போவோம் எங்கே போனாலும் சேர்ந்துதான் வருவோம் ஆனால் கிளாஸுலேயே ஃபஸ்ட்டு கிளாஸு ஃபஸ்ட்டு மார்க்கு அதனால எனக்கு வந்து கிஃப்ட்டுலாம் கொடுத்தாங்க பத்தாயிரம் ஊக்கத்தொகையாக கொடுத்தாங்க ஸ்கூல் ஸ்கூலில் உள்ள ஸ்டாப்ஸுலாம் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டுகிட்டே எப்போ நான் போன் பண்ணி கேட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அதனால எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும் காகேஜ் ஸ்கூல் லைஃப்பை என்னால் மறக்கவே முடியாது ஸ்கூலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில் இருந்த நண்பர்கள் எல்லோரையும் என்னால் மறக்கவே முடியாது நாங்கள் நாங்கெல்லாம் சேர்ந்தே இருப்போம் எங்கே போனாலும் சேர்ந்தே போவோம் எங்கேயும் சேர்ந்தே வருவோம் இந்த இங்கே பசங்க ஒரு தடவை வந்து சண்டை வந்துடுச்சி நாங்கள் நாலுபேரும் சேர்ந்து நாங்கள் நாலு பேரும் ஒருத்தனை அடிச்சுட்டோம் வந்து எங்களை ஒருத்தன் நாங்கள் நாலுபேரும் சேர்ந்து அவனை அடித்து பெரிய பிரச்சனையா ஆகிட்டு அப்றம் ஹெச்எம் வந்து எங்களை வீட்டுக்கு போன் அடித்து இதுமாதிரி பையன்லாம் சரி இல்லை ஏன்னு சொல்லி எங்களை கேட்டு என்னை எங்கள் அம்மா கேட்டாங்க வந்து ஸ்டாப்ஸுலாம் வந்து கேட்டாங்க நீ நல்லா படிக்கிற பையன் நீ ஏன்ப்பா அடிதடிக்கெல்லாம் போகிற பிரச்சனன்னுதான் நான் போனே இனிமேல் அடிதடிக்கெல்லாம் போகாதேப்பா நல்ல பிள்ளையா இரு அடுத்த தடவைலாம் இது மாதிரி பிரச்சனையாக இருந்தால் உங்களுக்கு டீசி கொடுத்துடுவன் அப்புடின்னு என்கிட்ட சொன்னாங்க அதனால நான் அதனால சண்டைலாம் வைச்சிக்காதிங்க ஸ்கூல்லாம் சண்டை போடாதீங்க அப்புடின்னுதான் சொன்னாங்க